சொல்லுங்கள் யாருங்க ஆ ஆமாம் நீங்கள் ஆ சரி சொல்லுங்கள் மதுரையிலிருந்து திண்டுக்கல் போகணும்னா போகணும்னா மட்டும் இது ரெண்டாயிர ரூவா வருங்க போய்விட்டு இருந்து உங்களை கூட்டிகிட்டு வரணும்னா மூவாயிர ரூவா வருங்க இல்லை நம்ம வந்து மற்ற ஆளுகள் டோல் கேட் வழியா போகாம சுற்றிக் கூட போவாங்க நம்ம டோல் கேட் வழியா கரெக்டாக போய்டுவோம் கரெக்டாக கூப்பிட்டு போய்விட்டு வருவோம் அதும் இல்லாமல் டைமிங் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எவ்வளோ நேரம் வேண்ணாலும் இருந்து இருந்துவிட்டு வரலாம் அதனால் வேணும்னால் வாங்க இந்த ஒரு டைமு வேண்ணால் கொஞ்சம் கொறச்சு போட்டுக்குறேன் ரெகுலராக நம்ம ஆட்டோவுக்கே வர்ற மாதிரிக்கி பாருங்கள் எந்த ம திண்டுக்கல்லா திண்டுக்கல்லேருந்து எங்கிட்டு லோக்கல்க்கு போகணுமா சரிங்க மறுநாள்னால் வந்து எப்படிங்க ஒரு நாள் வாடகை அப்புறோம் எனக்கு ஒரு நாள் வாடகை கெடும்லைங்க அன்றைக்கேன்னா கூட பரவாயில்ல ஏதோ ஒரு ஐந்நூறுபா குறைக்கலாம் நீங்கள் மறுநாள் வேறு சொல்லுறீங்க நானும் என்னோடய குடும்பத்தை பொழைப்ப பார்க்கணும் அதனால் ஒரு மூன்றுரூவா போட்டுக் கொடுங்க நீங்கள் அன்றைக்கே வர்ற மாதிரிக்கி இருந்தால் உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரிக்கி நான் குறச்சிக்கிருவேன் நீங்கள் இருந்துவிட்டு மறுநாள் தான் வரணும்ன்றீங்க அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு நாள் இருந்தே பார்த்துட்டு வரலாம் ஒரு அந்த மூன்றுரூவாய மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல ஏன்னால் ஒரு நாள் நானும் ஸ்டே பண்ணணும் அங்கேயே ஆ சரி ஓகேங்க அந்த வாடகை மட்டும் மூன்றுரூவா சரிதானங்க உங்களுக்கு சரிங்க நான் ரெண்டு ஐந்நூறு கொடுத்துட்றேன் அப்போ டோல் கேட் மட்டும் நீங்கள் பார்த்துக்குறீங்களா ஆ ஓகே டோல் கேட் நீங்கள் பார்த்துக்கங்க மற்றபடி இப்போ எத்தனை பேர் வரப் போகிறீங்க ஆ சரி ஓகே காலையில் ஏழு மணிக்கு தானே ஆ சரிங்க வந்துடறேங்க நான் வந்து த உங்கள் ஏரியாக்கிட்ட வந்துட்டு இந்த நம்பருக்குக் கால் பண்ணுறேன் ஆ ஒரு ஆறரை போல் வந்துடறேன் நீங்களும் கொஞ்சம் டைமிங்க்கு கிளம்பப் பாருங்கள் சரி ஓகேங்க சரிங்க சரி வைக்கவாங்க